ஃபோட்டோகிராஃபை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஃபோட்டோகிராஃப் தான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நகத்தி கொண்டு போய்ட்ருக்கறதே அதாவது சில பேருக்கு எல்லோருக்குமே அவங்களுக்குனு ஒரு பேஷன்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி என்னுடைய பேஷன்றது வந்து ஃபோட்டோகிராஃபி தான் அதாவது இப்போ நான் ஆரம்பத்திலேருந்து வரணும் அப்படின்னா இந்த ஸ்கூலு டூ காலேஜ் போகிற அந்த சமயத்திலலாம் வந்து இந்த ஃப்ரெண்டு அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒன்று வாங்கியிருந்தான் அந்த கேமரா வாங்கின உடனே நாங்கள் என்ன பண்ணோம் வாரம் வாரம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்ன்ட்டு போவோம் அதுக்காக புதுசு புதுசாக சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்ன்ட்டு போவோம் அந்த இடத்துல நாங்கள் போகும் போது எங்கள் எனக்கு எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அதை பற்றி சில நுட்பமான விஷயம்லாம் தெரியும் நான் வந்து எனக்கு போஸுக்கு மட்டும் தான் கொடுக்க தெரியுமே தவிர வேறு எதுக்கும் எனக்கு அதைப்பத்தி பெருசாக பண்ண தெரியாது அப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்டே வந்து நான் வந்து சில விஷயங்கள்லாம் நான் அவனை நான் ஃபோட்டோ எடுக்க போகும்போது அவன் அவன் அவன் எனக்கு சிலதுலாம் சொல்லிக் கொடுப்பான் ஏன்னா அவனை நான் எடுக்கணும்ல என்ன அவன் எடுத்துட்டான் அவனை எடுக்கும்போது அவன் எனக்கு சில விஷயம்லாம் சொல்லிக் கொடுப்பான் அப்போ எனக்கு ரொம்ப டீப்பாக சொல்லித் தர மாட்டான் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பான் இந்த மாதிரி பண்ணணும்டா அந்த மாதிரி பண்ணணும்டா இது அமுக்குனா இப்படி ஆகும் அது ப்ரெஸ் பண்ணால் இப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பான் அந்தளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு டீசெண்டாக கற்றுக்குனே அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக கற்றுக்குனே அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபியை பற்றி நான் நிறைய நுட்பமாக எப்படி கற்றுக்குனனா இது எதையும் நான் படித்துலாம் கற்றுக்கல ஃபோட்டோ எடுத்து எடுத்து தான் கற்றுக்குனே ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறதுன்றதுலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இப்போ நான் வந்து மோஸ்ட்டாக போர்ட்ரைட் யூஸ் பண்ண மாட்டேன் லேன்ஸ்கேப் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு லேன்ஸ்கேப் யூஸ் பண்ணுறது தான் பிடிக்கும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை விட எனக்கு வீடியோகிராஃபி மேலேயும் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் இப்போ எங்கேயாச்சி போனால் அது டூரு மாதிரி போனேன்னா அந்த டூரில் இருக்கிற சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸுலாம் வீடியோ மாதிரி எடுத்து எடுத்து எடுத்து ஸ்லோமோஷன் வீடியோ மாதிரி எடுத்து எடுத்து எடுத்து அதை கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னாக மெர்ஜ் பண்ணி அதை ஒரு ஸ்லோமோஷன் வீடியோ விலாக் மாதிரி ஒன்று போடுவேன் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் ஒன்று எப்பவும் இருந்துன்னே இருக்கும் அண்டு ஃபோட்டோகிராஃபியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன பட்டாம்பூச்சி இந்த பூச்சி இந்த இந்த குரங்கு இந்த விலங்குகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கூட என் ஃப்ரெண்டு இந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்ருப்பான் அதலாம் நான் பார்த்துட்டு இந்த ஃபோட்டோலாம் நல்லா இருக்குது இந்த ஃபோட்டோலாம் நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு கொடுக்கலாம் இந்த ஃபோட்டோ காம்பெடிஷன்னு நடக்கும்ல இதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுத்து அதில் அவன் வந்து கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கின அந்த நிகழ்வுலாம் கூட இருந்திருக்கு அதைப் பற்றி சொல்லணும் ஞாபக அது ஞாபகம் வருது எனக்கு அந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது அந்த ஃபோட்டோகிராஃபியை பற்றி அது சொல்லலாம் ஃபோட்டோகிராஃபின்ற இது வந்து அந்த வாழ்க்கையோடு அது நம்மளுக்கு ஒன்னாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே வர விஷயம் தான் அது என்றைக்குமே அதை நான் இப்போது ஒரு தொழிலாக எடுத்து அதை பண்ணணும்ன்ட்டுலாம் நம்ம பண்ணிட்டுல்லை அது நம்ம வாழ்க்கையில் வந்துட்டே இருக்குது எல்லோருக்குமே ஒரு பேஷன்னு ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி தான் அது ஒரு பேஷனாக நம்ம வந்துட்ருக்கு ஸோ அது வந்து எப்பவும் நம்மளுக்கு நிற்க போகிறதில்ல ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக தான் ஆகிட்ருக்கு இப்போ நான் ஒரு இப்போ எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நிறைய எக்ஸ்போஷரு இந்த ஐஎஸ்ஒ நிறைய விஷயம் இருக்குது அந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அதில் எனக்கு என்னென்னலாம் விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லா டீட்டெயிலாகவே தெரியும் என்னென்னலாம் இன்புட் கொடுக்கணும் அதுக்கு என்னென்னலாம் ரிசல்ட்டு வரும்ன்ற விஷயங்கள்லாம் எனக்கு நல்லா டீட்டெயிலாகவே இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சி இப்போ இப்போ எந்த ஒரு பெரிய ஃபை டி கேமரா கொடுத்தாங்கன்னா கூட அது அந்த விஷயத்தில் அந்த அந்த ஃபை டி கேமரா வைச்சி நான் எனக்கு எனக்கு படம் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியும் நல்லா அதில் எனக்கு நாலேஜ் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதனால் பிரச்சனை இல்லை எனக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ஓரளவுக்கு இப்போ நம்பிக்கை வந்துடுச்சி எனக்கு என்னால் இப்போ ஓனாக ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சின்னு வைச்சிக்கோங்களேன் அதுதான் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோஷாப் ஃபோட்டோகிராஃபி ஒர்க்ஷாப் வந்து நான் கலந்துக்கொண்டதாக எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை ஏன்னா நாங்கள் அப்படியே அதை பேஷனேட்டாக தான் ஃபாலோ பண்ணுனோமே தவிர ப்ரொஃபஷ்னேட் ப்ரொபஷ்னலாக அதை நாங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அது மே பி நாங்கள் அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தா எதுனா ஒர்க்ஷாப்லாம் பாத்திருக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்சு எதுவும் போனதில்லை என் ஃப்ரெண்ட்ஸும் எதுவும் நண்பர்களும் எதுவும் அந்த மாதிரி பெருசாக போனதில்லை ஃபோட்டோகிராஃபி ஒர்க்ஷாப்புன்ற மாதிரி எதுவும் போனதில்லை பட் எங்களுக்கும் அதை பற்றின அறிவு கொஞ்சம் நெறையா இருக்கிறதா தான் நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு